எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் அது பிளாக் தண்டர் ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த பிளாக் தண்டர் போகணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன் அந்த பிளாக் தண்டரில் நல்லா நம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கான எல்லா எல்லாமே ஃபேசிட்டிசும் இருக்குது அங்க நிறைய கேம்சு நிறையவே புதுசு புதுசான ட்ரெண்டிங்கான இப்போ உள்ள கேம்சு நிறைய இருக்குது ஸோ அதனால எனக்கு பிளாக் தண்டர் போணுன்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை